நான் வங்கியில் கடன் வாங்கிருக்கிறேன் எனது கல்விக் கடனை வங்கியில் தான் வாங்கி நான் கல்லூரி படிப்பை கம் முழுமை முடி முடித்தேன் கல்லூரியில் கல்லூரியில் முதலாமாண்டு படிக்கும் பொழுது கல்விக் கடனுக்கு அப்ளை செய்தேன் ஆனால் கல்விக் கடன் பெறுவதற்கோ ஒரு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது கல்வி கடனிற்கு எந்தவொரு செக்யூரிட்டியும் தேவையில்லை என்று கூறுவார்கள் ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை கல்லூரிக்கு கல்லூரிக் கடன் கல்விக் கடனுக்கு சொத்து பத்திரம் மற்றும் ஸூ ஸூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வங்கியில் நல்ல வரவு செல செலவு கணக்குகளை வைத்துள்ளோருடைய உடைய கையெழுத்து மற்றும் அந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ எம்பிகளுடைய சிபாரிசு அல்லது ஒரு வார்டு கவுன்சிலருடைய சிபாரிசு ஆகியவைகளெல்லாம் எதிர்பாக்கிறார்கள் கல்விக்கடன் அப்ளை செய்து விண்ணப்பித்து ஒரு வருட காலம் கழித்த பிறகே எனக்கு கல்விக் கடன் கிடைத்தது பிறகு படித்து முடித்து ஒரு வருட காலத்திற்குள்ளாரையே கல்விக் கடனை செலுத்தி மீண்டும் செலுத்துமாறு மிகவும் தொந்தரவு செய்தார்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை கிடைப்பதற்கு இரண்டு மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு ஒரு வருட காலத்திலேயே கல்விக் கடனை செலுத்த வேண்டுமென்றால் எவ்வளது முடியும் அதுமட்டுமில்லாமல் வட்டிக்கு வட்டி போட்டு ஒரு லட்சம் கல்விக் கடன் பெற்றோம் என்றால் மூன்று லட்சமாக திருப்பி அளிக்குமாறு தொந்தரவு செய்தார்கள் அடைக்காத பட்சத்தில் எனது மீது வழக்குகளை தொடர்ந்து லோ அழைத்தார்கள் இது போன்ற தொந்தரவு செய்த காரணத்தினால் இனி வாழ்நாளில் கல்விக் கடன் பெறக்கூடாது என்றும் மற்ற யாராவது கல்விக் கடன் வாங்கினால் கூட அது போன்ற செயல்களில் ஈடுபட வேணாம் என்றும் நான் சொல்லுவேன் கல்விக்கடன் அளிப்பது வழங்குவது மிகவும் கடினமான செயலாக இருக்கிறது இதை அரசு கவனத்தில் கொண்டு வந்து மாணவர்களுக்கு விரைந்து கல்விக் கடன் அளிப்பதற்கு நறையாக முயற்சி எடுக்க வேண்டும் தற்பொழுது மத்திய அரசும் மாநில அரசும் கல்விக் கடன் வழங்குவதற்கு பல சாஃப்ட்வேர் ஆப் ஆப் சில பல ஆப்புகளை பயன்படுத்துகின்றன அது போன்ற ஆப்புகளுக்கு ஆப்புகளில் விண்ணப்பிக்கும் பொழுது உடனடியாக அதற்கு தீர்வு கண்டால் மிகவும் நன்றாக இருக்கும்